வயதானவர்கள் வந்து பெரும்பாலும் விளையாட்ற விளையாட்ல வந்து பழங்காலத்தில் அந்த பழைய காலத்திலேருந்து விளையாண்டு வந்த முறைகளையே தான் இப்போதும் பயன்படுத்துகிறாங்க தாயம் தாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்கிறதுனால பக்கத்து வீட்டில் இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பாட்டி தாத்தாங்க எல்லாம் விளையாட்ற ஒரு நிலமையில இருக்கிறதுனால தாயத்தை வந்து பெரும்பாலும் அவங்க விரும்புகிறாங்க நாலு இல்லைனா எட்டு பேர் கூட தாயம் அந்த விளையாட்ல வந்து கலந்துக்கலாம் இப்போ டீம் ஒரு பாக்ஸுக்கு டீமாக இருந்து விளையாட்ற மாதிரி இருக்கறதுனால நீ நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வத்தில் தாயம் அந்த விளையாட்டு வந்து அவங்க ரொம்ப விரும்புறாங்க பல்லாங்குழியும் பார்த்தீங்கன்னா சிலர் விரும்பி தான் விளையாட்றாங்க இப்போ மரத்தடியில் ஊர் மரத்தடிலலாம் தாத்தாங்கள்லாம் போய் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஆடுபுலி ஆட்டம் ஆடுறது குச்சி வச்சு ஆட்டுது எல்லாம் அவங்க அதிகமாக விரும்பி ஆடுறாங்க மேலும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க சீட்டுக்கட்டு விளையாட்றது வந்து ஆண்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சீட்டுக்கட்டு அது அதில் வந்து காசு வச்சு ஆடுறது இல்லை த்ரீ கார்ட்ஸ் அந்தமாதிரி ஆடுறது அதுலேயே நிறையா வெரைட்டிஸஸ் கேம்ஸ் வந்து இருக்கு அவங்க இப்போ இருக்க தாத்தா பாட்டிங்க பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்க வீட்டில் வந்து பேரன் பேத்திங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள்லாம் அவங்க கூட பார்க்குக்கு போனால் பந்து விளையாட்றது கண்ணாம்மூச்சி அந்தமாதிரி கேம்ஸும் அவங்க விரும்பி விளையாடிட்டு இருக்காங்க